தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா சட்டங்கள் எந்த முடிவுகளை எடுக்கும் முன்னாலும் அது ஏற்றுவதில்லை பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படுதுன்னா இன்டர்னல்லாக தான் செயல்படுது அந்த அரசு அரசுன்றது வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் மக்களுக்காக தான் அரசு இருக்கிறது பட் ஆனால் இங்கே வந்து அரசாக செயல்படுகிறது வந்து அரசியல்வாதிகள் மட்டும் தான் நான் சொல்வேன் ஏன்னா அவங்களுக்குள்ளையே என்ன நம்ப சட்டங்கள் எடுத்துகிட்டு வரணும் அந்த சட்டங்களில் வந்து நிறைவேற்றுவது எது நிறைவேற்றாதது எது ஒவ்வொரு சட்டத்தை சூஸ் பண்ணி எடுக்குறதிலையும் நிறைய வந்துருக்கு இன்டர்னல்லாக மட்டும் தான் அவங்க வந்து எல்லாமே முடிவுகள் எடுக்குறாங்க இன்டர்னல்லாக மட்டும் தான் யோசிக்கிறாங்க இன்டர்னல்லாக யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே தான் எல்லா வளர்ச்சிகளும் இருக்கு அது தவிர்த்து வேறு எங்கேயும் வளர்ச்சிகளும் போகறது இல்லை ஓகேவா அந்த இன்டர்னல்லாக இல்லாமல் எக்ஸ்டர்னல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இன் அரசு வந்து இன்டர்னல்லாக வொர்க் பண்ணுறதுனால தான் தமிழ்நாடு அரசு சில பாதிப்புகளுக்கான நடவடிக்கை எடுக்காமல் இருக்குன்னு சொல்லுவேன் இன்டர்னல்லாக இருக்கிறதுனால மட்டும் தான் இந்த ஜாதி சண்டைகள் இந்த மாதிரி நிறையவே வருது இந்த தமிழ்நாட்டுல உ உங்களோட ஜாதி பெருசு எங்களோட ஜாதி பெருசு இந்த மாரி வந்து என்னோட ஜாதி ஆளுங்களை நான் எதுவும் கேட்க மாட்ட நீ வேறு ஒரு ஜாதி நான் உன்னை எல்லாமே கேட்பேன் நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் ஏன்னா இப்போ வந்து என்னோட ஜாதியில் இருக்கிறவங்க தான் அமைப்பில் இருக்காங்க அரசு அமைப்பில் நாங்கள் இருக்கறதுனால எங்களோட பேச்சு தான் நீங்கள் கேட்கணும் இந்த மாதிரி இன்டர்னல்லாக வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சர்க்கிள் வச்சுக்கிட்டு இது தான் சரி இது தான் நாங்கள் இப்படி தான் இந்த மாதிரி இருக்குணுன்னு தான் அரசியல் ச சட்ட அமைப்பு எல்லாமே செயல்படுது இல்லை யாராக இருந்தாலும் எல்லா மக்களும் ஒன்று தான் இப்போ வேறு ஜாதியாக இருந்தால் நமக்கு ஓட்டு போட்ருக்க மாட்டாங்களா என்ன அப்படி எல்லாம் ஒன்று கிடையாதுல்லையா எல்லாருமே ஓட்டு போட்டுருப்பாங்க அதுவும் இல்லாமல் வ இப்போ வந்து நிறைய ஜாதிகள் இருக் நிறைய கட்சிகளும் இருக்கு ஒரு கட்சியில் பூர்விகமாக இவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒரு கட்சியில் போட்டுவிட்டு வந்துருப்பாங்க பையனும் அந்த கட்சியில தான் போடுவான்றது இல்லை இல்லையா இப்போ மாற்றிக்கூட போட்டுருப்பான் ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறோம் அவங்க ஏன் இதை பண்ணுறாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து இன்டர்னல்லாக பார்க்கும் போது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏ இருக்குது அதில் சரியாக வந்து முடிவுகள் எடுப்பதில்லை முடிவுகளை எடுப்பதிலையும் சட்டங்களை நிறுத்துவதிலும் அதில் வந்து கரெக்டாக நிறுத்தி அந்த இடத்துல எல்லாமே ஒன்று தான் இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது நீயும் நானும் இரண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த அரசியல் அமைப்பு அப்படின்னு மட்டும் எடுத்தால் தான் இந்த வாழ்க்கையே இந்த அரசாங்க அமைப்பில் வந்து எல்லாருமே மேலக்கொண்டு வர முடியும் தான் மட்டும் நல்லாருந்தால் போதுன்னு நினைக்காம தம்ம தன்னை நம்பி ஓட்டு போட்ட எல்லாரும் நல் நல்லாருக்கணும் நமக்காக உழைச்ச எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் தான் இந்த அரசியல் அமைப்புலருந்து நம்ம மேலே எழுந்து வர முடியும் இந்த இன்டர்னல்லாக எடுக்கிற முடிவுகளால் மட்டுமே அரசியல் அமைப்பில் பிரச்சனைகளும் அதிகமாவுது அதிகமாக ஆக கண் தனி தனி கட்சிகளும் அதிகமாகுது இந்த சட்டங்களில் சரியான ஒழுங்கான விதி முறைகளோட எதுவும் அரசியல் வந்து முடிவு எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் மேலே வளர்றத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு